போட்டோ எடுக்க எங்களுக்கு பிடிக்கும் ஆனால் வந்து கேமராவோடு இயற்கை அழகை பார்த்தா யார் பார்த்தாலும் ஃபோட்டோ எடுக்க தான் விரும்புவார்கள் இப்போது வந்து செல் மொபைல் கையில் வெச்சிருக்கறதுனால எங்கே பார்த்தாலும் ஃபோட்டோ எடுக்க பிடிக்கும் கேமரா வரணும் வந்து எடுக்கணும் செய்யணுன்றதெல்லாம் இல்லை இப்போ மொபைல் கையில் இருந்தாலே வந்து எங்கே இயற்கையான அழகு இருக்குது அங்கே வந்து நம்ம அப்படியே செல்ஃபி எடுத்துக்கலாம் ஃபோட்டோக்ராஃபர் வந்து தான் அங்கங்கே வெச்சி இது பண்ணி எடுக்கணும் அப்படின்றதெல்லாம் இல்லை இங்கே ஒரு லைட் வை அங்கே ஒரு லைட் வை நம்ம வந்து சூட் பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் இல்லை அப்போ அந்த காலம் ஃபோட்டோக்ராஃபர் கூப்பிட்டு தான் ஒரு ஏதாவது ஒரு ஃபோட்டோவே எடுக்கணுன்னாக் கூட நம்ம அவங்க வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணி எடுப்போம் இப்போ வந்து அப்படி கிடையாது இப்போ வந்து நம்ம ஃபோன் இருந்துச்சுன்னா எங்கேனாலும் அப்படியே செல்ஃபி எடுத்துட்டு இயற்கை அழகையும் அதே மாதிரி பார்த்து ரசித்து இந்த இடத்துல நம்ம புடிச்சுட்டு போய்ட்டே இருக்கலாம் இப்போ யாரும் வர வேண்டிய அவசியம் இல்லை கேமரா வந்து எடுக்கணும்ன்னா அந்த காலத்தில் கேமரா வந்தால் தான் ஒரு இதே செய்ய முடியும் இயற்கை அழகை வந்து பார்த்தாலோ இல்ல எதாவது இதுன்னாலோ இல்லை யாராச்சு நின்று ஃபோட்டோ பிடிக்கணுன்னாலும் அவங்க வந்தால் தான் முடியும் இப்போ வந்து செல்லு மொபைல் யார் கையில் பார் மொபைல் இருக்குது எங்கே போனாலும் அப்படியே செல்பி எடுத்துட்டு போய்ட்டே இருக்கலாம் நம்ம இப்போ ஒரு பஸ்லேயே போகிறோம் இந்த எடம் அழகா இருக்குது அப்படின்னா நம்ம ஃபோன்லேயே நம்ம வந்து செல்பி எடுத்துட்டு போய்ட்டே இருக்கலாம் இது வந்து ஒரு நல்லதுதான் கேமராமேன் வரணும் செய்யணும் அப்படின்றதெல்லாம் ஒரு இதே இல்லை இப்போ கேமரா வோட நம்ம இப்போ வந்து செல் மொபைல் தான் நிறைய யூஸ் ஆகுது எல்லா இடத்துலியும் இப்போ யாரும் ஃபோன் இல்லாமல் இல்லை பெரிய ஃபோன் வெச்சி இருக்கிறதுனால எல்லோருக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது